ஹலோ மேம் இது மாதிரி கொஞ்சம் நாளாக தூக்கமே இல்லை மேம் அதான் டெஸ்ட்டு கொடுத்துருந்தன் ஆமாம் மேம் டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்கிக்கிலாங்களா வந்து அப்படிங்களா ம் எதனால மேம் இப்படி இருக்குது இல்லை மேம் தூக்கம் பசி அந்த மாதிரி எதுவும் இல்லை கொஞ்சம் லைட்டாக இல்லை சைட் எஃபெக்ட்டுலாம் மேக்சிமம் இல்லை மேம் ம் ஓகே மேடம் ம் ஓகே மேம் ம் வேறு எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாங்களா ம் இப்போ ரிப்போர்ட் எப்போ மேம் கிடைக்கும் ம் ஓகே மேம்